நான் இருக்க இடத்துல வந்துவிட்டு நிறைய கல்ச்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ நான் வந்துவிட்டு ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் சீலை கட்டுறது அந்தமாதிரி பாரம்பரிய இதை வந்து நான் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமலி வந்து இது பண்ணுறோம் எங்கள் நெய்பர்ஹுட்ஸ்லாம் வந்துவிட்டு அவங்கள் முஸ்லீம் ஸோ வந்துவிட்டு அவங்கள் கல்ச்சரை வந்துவிட்டு டிவைன் பண்ணுறது அல்லாவை போய் கும்பிடுறது அந்தமாதிரி அப்புறம் அந்தமாதிரிலாம் அவங்கள் பண்ணுவாங்க அப்புறம் வந்துவிட்டு எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து மாடர்ன் அவங்க வந்துவிட்டு ஃபாரின்லேருந்து வந்து செட்டில் ஆனவங்க ஸோ அதனால் அவங்க வந்து ஃபாரினில் ஃபாரின் மாதிரி தான் இது பண்ணுவாங்க ஃபாரினர் கல்ச்சர் அவங்க கேக் அதிகமாக வந்துவிட்டு பண்ணுவாங்க கேக் பண்ணி இது பண்ணுவாங்க ஆனால் வந்துவிட்டு எங்கள் கல்ச்சரில் கேக்கு கிடையாது பட் அவங்க கொடுக்குறாங்க அப்டிங்கிறதுக்காக நாங்கள் வந்து சாப்பிடுவோம் நாங்கள் எல்லோருமே வெவ்வேறு கல்ச்சரஸில் இருந்தாலும் கலாச்சாரத்தில் இருந்தாலும் எங்களுக்குள்ளே ஒற்றுமைங்குறது இருக்கும் அடிக்கடி நாங்கள் வந்து சந்திச்சுப்போம் இந்தமாதிரி கேக் அவங்க வீட்டுலேருந்து எங்கள் வீட்டுக்கு கேக் குடுத்து கொடுத்துவிடுறது நாங்கள் அவங்களுக்கு திருப்பி ஏதாவது பலகாரம் நாங்கள் வந்து இந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாம் பண்ணுவோம் சீடைக்கா அந்தமாதிரி அந்தமாதிரிலாம் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துவிடுவோம் அந்தமாதிரி இது ஷேர் பண்ணிக்குவோம் எல்லோருமே